எங்கள் வீட்டில் நான்ஸ்டிக்கு தோசைக்கல் வெச்சுருக்கோம் அதுப்போக ஒரு கண்ட்டெய்னர் வெச்சுருக்கோம் அதுப்போக பால் குக்கர் வெச்சுருக்கோம் இப்போ தோசைக்கல் எடுத்துகிட்டீங்கன்னா தோசைக்கல்ல வந்து எண்ணெய் அதிகமாக யூஸ் பண்ண தேவையில்லை நம்ம உடம்புக்கு ஹெல்த்துக்கு அளவான ஒரு இது பொருளாக இருக்குது அதேமாதிரி கண்ட்டெய்னர் வந்து சின்ன இடத்துலயே வந்து எல்லாமே பயன்படுத்துக்கலாம் எல்லா திங்ஸும் போடறமாதிரி இருக்குது அதுப்போக பால் குக்கர் வந்து இப்போ பாலை ஊற்றி வெச்சுட்டு நம்ம அக்கட்டு நகந்தா பால் பொங்கி போயிடும் அது ஏமாந்துடும் அதனால் வந்து அது குக்கருங்கிறதுனால அது வந்து விசில் சத்தம் போட்டதும் நாங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது